கலரிங் கொடுக்குறதுக்கு வந்து ப்ரெஷ் ப்ரெஸில் வந்து மாட்டு தோலில் செஞ்ச அந்த ப்ரெஸ் முடி அந்த இது இருக்கும் அப்புறம் மனுஷன் முடியில் செய்கிற அந்த ப்ரெஸ் இருக்குது விலங்குகளோடு ரோமத்தில் செய்கிற ப்ரெஷ்ஷுங்கெல்லாம் இருக்குது அது வந்து நான் எங்க அது எப்படி இது பண்ணணும்னா மிஸ் கிட்டே கற்றுக்கிட்டேன் எனக்கு கற்று கொடுத்தாங்க ஸ்கூல் படிக்கும் போது அதில் வச்சு நான் ட்ராயிங் வரைஞ்சிகிட்டுருக்கேன் அது வந்து கடையில் போய் வாங்கிட்டு வந்து இந்தந்த இதுக்கு இந்தந்த கலர் இது பண்ணலான்னு சொல்லி அந்த இதெல்லாம் கொடுக்குறோம் அப்புறம் அது வந்து ஆன்லைன் ஆன்லைன் பதிவுங்கும் போது இன்ஸ்டாக்ராமில் யூடியூப்பில் அந்த மாதிரி வாட்ஸ்ஆஃப்பு குரூப்பில் இந்த மாதிரிலாம் போட்டுவிட்டிருக்குறேன் அந்த பதிவுங்களெலாம் நிறையா இருக்குது